பைக்கிங் நிகழ்வு பைக் ரேஸ் பந்தயமெலாம் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டது கிடையாது ஏன்னால் வந்து நாங்கள் வந்து சீரான வேகத்தை நான் வந்து இதை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக பைக் ஓட்டிகிட்ருக்கேன் ஆரம்ப காலங்களில் இர இரண்டு மூன்று தடவை தடுமாறி பைக் ஸ்கிட்டாகி விழுந்துருக்கிறதுக்கான அனுபவங்கள்லாம் இருக்குது இப்போ வந்து கரெக்டான எந்த இடத்துல வேகமா ஓட்டணும் எந்த இடத்துல மெதுவாக ஓட்டணும் டிஸ்டபன்ஸே இல்லைன்னா ஃப்ரீயாக ஓட்டுவேன் அதை யாரும் டபுள்ஸ் போகாம நான் சிங்கிளாக போகும் போது நான் ஹெல்மெட்டை போட்டுகிட்டு நல்லா ஸ்பீடாக போவேன் மற்றப்படி டே அதை என்னோடய வியூ வந்து சை ரோடை மட்டும் பார்க்காது ரோட்டுக்கு அப்புறம் சைடில் வந்து ஒரு ரெண்டடி தூரம் இந்த பக்கம் ரோட்டுக்கு சைடில் ரெண்டடி தூரம் அந்த வியூ அப்படி இருக்கும் போது தான் என்னால் வந்து கரெக்டாக ஒரு க்ளாரிட்டியாக ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்